இப்போ வேலையில பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஒன் இயர் வந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணேன் அப்போலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்போ வந்து எங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ஒரு டாஸ்க் ஒன் வீக் வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருந்தாங்க அந்த டார்கெட் எங்களுக்கு முடிக்கவே ரொம்ப கஷ்டமாகதான் இருந்துச்சு முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பெட் பண்ணாங்கள் ஆனால் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டீம் ஒர்க்காக பண்ணோம் டீம் ஒர்க்காக பண்ணும்போது அங்கங்க எல்லாருமே அவங்கவுங்க ஒரு ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணாங்கள் அதனால எங்களால் வந்து ஈஸியாக வந்து அதை முடிக்க முடிஞ்சிச்சு அதுவும் இல்லாமல் மேனேஜர்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்கள் நாங்கள் டே நைட் ஒர்க் பண்ணோம் அதுக்காக நான் வந்து ஃபுல்லாகவே வந்து அவுட் சோர்ஸ் தான் அதாவது வெளியில போய்தான் வந்து இந்த அந்த ஒர்க்கை முடிக்கணும் அதைமாதிரி வந்து ஒரு ஒரு கன்ஸனாக போய் பெரிய பெரிய கன்ஸனாக போய் அந்த மாதிரி டீம் ஒர்க் பண்ணி அந்த வேலையை வந்து நாங்கள் முடித்தோம் அது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஒரு சவாலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ப்ரமோஷன்லாம் கொடுத்தாங்க அந்த ஒர்க்கை முடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு டீம் மேனேஜர்லாம் வந்து எங்கக்கிட்ட வந்து சவால்லாம் விட்டாங்கள் ஆனால் நாங்கள் ஒரு டீம் ஒர்க்காக சேர்ந்து அந்த வேலையை முடிச்சதனால எங்களுக்கு வந்து ப்ரமோஷன்லாம் கொடுத்தாங்க எங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லா ஒரு நல்ல பேர் கிடச்சிச்சி அதுதான் வந்து என்னோடய சவாலான ஒரு பெரிய ப்ராஜெக்ட்